இப்போ எனக்குரிய பெருமைக்குரிய சாதனைனு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களையெல்லாம் வளர்த்தாங்க அப்போ கிராமத்திலேருந்து ஸ்கூலுக்கு போவதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் டென்த் முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு ஒரு வேலைக்கு போனேன் அங்கே ஒரு ரெண்டு வருஷம் அங்கே பார்த்தேன் கரெக்டாக ஆரம்ப சம்பளம் ஒரு மூவயார ரூபா கொடுத்தாங்க ஒரு ரெண்டு வருஷம் அங்கேயே வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ப வெளிநாட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிணோம் அப்பறம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாமா வந்து எங் என்னைய சிங்கப்பூருக்கு அனுப்புறத்துக்கு சொன்னாங்க ஒரு இன்டர்வியூ இருக்குது நீ போய் பாரு அப்படின்னு அப்புறம் இன்டர்வ்யூக்கு போனேன் சென்னைக்கு போய்விட்டு போனேன் இன்டவ்யூயில் பாஸ் ஆயாச்சு அதுக்கப்புறம் ஊரில் சித்தி ஐம்பதனாயர் ரூபா பணம் கட்டணும் ஒரு லட்சத்தி எண்பதனாயிர ரூபா பணம் கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு அப்புறம் ஏன் ரெடி பண்ணி எங்கள் அப்பா கடனை வாங்கி கொஞ்சம் நெலம் இருந்துச்சு அதை கொஞ்சம் அடகு வெச்சுட்டு கட்டினோம் கட்டிவிட்டு மொதல் மொதலில் எனக்கு சம்பளம்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு போய் இறங்குறேன் ஒரு வாரம் வேலை இல்லை எல்லாரையும் உக்கார வெச்சுருந்தாங்க ஒரு நூறு பேர் போனோம் அங்கே போய் போய் உக்காந்துட்டு மொதல் மாதைம் பார்த்தீங்கன்னா நம்ப ஊரு காசுக்கு எட்டாயர ரூபா சம்பளம் ஆரம்பம் நான் சொல்வது ரெண்டாயிரத்தி ஏழுல அப்போ ஒன்றும் சரி பரவால்லைன்ட்டு நான் கஷ்டத்தை ஒன்றும் இது பண்ணலை சரி எட்டாயர ரூபா பரவாயில்ல நமக்கு ஒரு ரெண்டாயர ரூபா செலவுக்கு ஆனாலும் இதிலேயே தான் நம்ம சாப்பிட்டுக்கணும் நம்ம செலவு அதே ஒரு ரெண்டு மூன்று ரூபா அப்போதிக்கி ஆகிடும் கொஞ்சம் ஓவர்டைம் வேலை செஞ்சேனா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆரம்பம் ஒரு ஒன்றரை மாதம் வந்து வேலை கம்மி தான் பேசிக் மட்டும்தான் வாங்கினோம் வீட்டுக்கெல்லாம் ரொம்ப அனுப்பலை அப்போ அண்ணனும் பக்கத்தில் இருந்தாப்லை என் அண்ணன் அண்ணன் ஒரு மூணு பேர் ஒரு அண்ணன் அங்கே இருந்தாப்லை அவர் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாப்லை ஏதாச்சும் வேணும்னா வாங்கி தர்றது போவது வர்றது அந்த மாதிரின்ட்டு அப்புறம் அங்கேயே நல்லா அந்த கம்பெனிலையே நல்லா சப்போர்ட்டிங்காக ஆகி நல்லா வேலையெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டு அங்கேயே இருந்தேன் நல்ல வேலைன்னா ரொம்ப ஹார்டு ஒர்க்காக இருக்கும் அது ஹைட்டு செஞ்சுருந்தும் இது மாதிரி பைப்பிங்கு நிறைய வேலை பார்ப்போம் அப்போ சேஃப்ட்டி ஆரம்பத்திலலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறந்தான் சேஃப்ட்டியெல்லாம் ஃபாலோ பண்ணி கெமிக்கல் ஒர்க்கு தான் அதெலாம் அதிலயும் நம்ம கஷ்டப்பட்டு இருந்தோம் போக போக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கொஞ்சம் சம்பளம் ஏற்றினாங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ரூபா வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு வருஷம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் சம்பளம் ஏற்றினாங்க நான் இந்த நாற்பதாய ரூபா கிடச்சிச்சி அதுக்கப்புறம் அங்கேயே கம்பெனிலையே ஃபோர்மேன் சூப்பர்வைசர் கோர்ஸ் எல்லாம் முடிச்சு ஃபோர்க்லிஃப்ட்டு ட்ரைவிங் கோர்ஸெலாம் முடிச்சு பார்த்தீங்கன்னா அதெலாம் முடிஞ்சவுனே நல்லா சம்பளமெலாம் நல்லா ஏற்றினாங்க பாத்தா ஒர் ரூபாக்கிட்ட வந்துச்சு அ அப்புறம் சரின்ட்டு நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் வேலை பார்த்தேன் நான் லாஸ்டாக சம்பளம் வாங்கினது ஒர் ரூபா கரெக்டாக ஒரு லட்சம் ரூபா அதுக்கப்புறம் அங்கே பத்து வருஷம் இருந்தாச்சு ரொம்ப வேலை கஷ்டமாக இருக்குதுன்ட்டு சரி கொஞ்சம் ரெஸ்ட் விடுவோன்ட்டு கேன்சல் பண்ணிட்டு வரப்போ எனக்கு கரெக்டா ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வந்துச்சு அப்புறம் கம்பெனியில் இருந்து விட மாட்டேன்னுடாங்க ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணிணேன் இல்லை சார் நான் போகணும் அப்படின்ட்டு ஆனால் சரி போ அப்படின்ட்டு விட்டாங்க அப்புறம் வந்துட்டு தான் இதை பண்ணிணேன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆரம்ப சம்பளத்திலேருந்து இன்னும் ஒரு லட்சம் ரூபா வர வரைக்கும் எனக்கு நல்ல படித்தவன் கூட இவ்வளோ எடுக்க மாட்டாங்க நம்போ ஐடிஐ தான் படிச்சுருந்தேன் அப்போ நல்லா சம்பளம் எடுத்தேன் அது எனக்கு கொஞ்சம் பெருமையான விஷயமா இருந்துச்சு அதுதான்